ஹலோ ஹலோ பூக்கடையா ஆ அக்கா எங் எங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு பூ ஆட்ரு பண்ணணும் ஆடர் பண்ணலாமா எப்படி நீங்கள் எது ஆ நீங்கள் வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிடுவீங்களா இல்லைன்னா நாங்கள் வந்து வாங்கணுமா அப்படியா எனக்கு பத்து கலரில் ரோஜா ரோஜாப்பூ வேணும்க்கா அதுக்கப்புறம் ஒரு கிலோ மல்லிகைப்பூ வேணும் அதுக்கப்புறம் தலைக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது பூ வேணும் ம் சரிக்கா அப்படியா ரோஸு ஆ சரிக்கா நீங்கள் மெனு கார்டு வைச்சிருக்கீங்களா இல்லைன்னா அதில் வந்து என்னென்ன கலர் வேணும்னு சொல்லி செலெக்ட் பண்ணிக்கலாம்ல இங்கே பிளாக் கலர் ரோஸ்லாம் இருக்கா உங்கள் கிட்டே அப்படியா அப்போ நீங்கள் வாட்ஸப் நம்பரில் எனக்கு அனுப்புவீங்களாக்கா நான் உங்களுக்கு இந்த நம்ம நான் இப்போ பண்ணியிருக்கேன்ல அந்த நம்பருக்கு உங்களை நீங்கள் வைச்சிருக்கீங்களா அந்த மெனுலாம் ஆ சரி நீங்கள் அனுப்புங்கள் நாங்கள் அதில் என்னென்ன ரோஸ் கலர் வேணும்னு மட்டும் நான் செலெக்ட் பண்ணி அனுப்புகிறேன் அதை எடுத்துதாங்க அனுப்புங்கள் ஆமாம் என்னம்மா ஆமாம் எனக்கு வேணும் அதுவும் கனகாம்பரமும் வேணும் பிச்சி தலைக்கி வைக்கிறது மாதிரி வேணும் அது ஒரு ஐநூறு பிச்சி ஐநூறு கனகாம்பரம் வேணும் எனக்கு குவாலிட்டி கரெக்டாக நல்லா இருக்கணும்க்கா எனக்கு இந்த பத்து கலர் ரோஸும் அப்புறம் அந்த ஒரு கிலோ மல்லி இது வந்து எனக்கு குவாலிட்டி நல்லா இருக்கணும் ஆ சரிக்கா அப்போ நான் நாளை கழிச்சி எனக்கு வேணும் என்ன நான் வந்து நாளைக்கி நான் வாரேன் நாளை கழிச்சி எனக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்றம் வந்து எவ்வளோ நான் பைசா இப்பயே அட்வான்ஸாக உங்களுக்கு எவ்வளோ வேணும் ம் சரி சரி சரி இந்த நம்பர் தானேக்கா நீங்கள் இப்போ பேசுகிறீங்களே அந்த நம்பருக்கு ஜிபே போட்டு விட்றட்டா ஆயிரரூவா சரிக்கா சரி சரி நான் ஆ சரி பாய்